இப்போ தோட்டம்ன்னு பார்த்தாக்கா செடி காய்கறி செடியெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த குளிக்கிற தண்ணி மற்ற இந்த கிச்சனில் இருந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட்டேஜ் ஆகும் அந்த தண்ணியை வேஸ்டேஜ் ஆகாம நாங்கள் இடோம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்தாலையே சைடில் விட்டு அதை பராமரிச்சு நல்ல தண்ணியெல்லாம் போற மாதிரி அதுக்கு விட்டு காய்கறி வளர்த்து இயற்கையாக அதுக்கு உண்டான அந்த போடாம அந்த மாட்டுச்சாணம் அந்த மாதிரி இருக்கு கொண்டாந்து போட்டு இதுலையே நம்ம இயற்கையான உரம் தான் செயற்கை உரம் போட்றதே இல்லை ஆர்க்கானிக்குன்னு சொல்லுவாங்க அது காயிக்கு அந்த மாதிரி நாங்கள் காய் போட்றோம் நாங்களே வீட்லையே செஞ்சிக்குறோம் தண்ணி வசதி வீட்லையே போர் இருக்கு அந்த தண்ணியை வேஸ்ட்டுவேஜ் பண்ணிடாம நேராக செடிகளுக்கு விட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா பார்த்து சுத்தம் பண்ணி பூச்சி புழு தாக்காம காய்கறி பறிச்சி நாங்களே சமைச்சி இயற்கையாக சாப்பிட்டுக்குறோம்